ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் நீங்கள் சரிங்க சார் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் சார் நான் வேணும்னா உங்கள் பசங்களை கூப்பிட்டு கவுன்ஸ்லிங் கொடுக்கலாமா சார் சார் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம் சார் நீங்கள் உங்களோடய அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னால் நாங்களே வந்து உங்கள கூட்டிகிட்டு போகிறோம் சார் ஓகே சார் ஏன் சார் உங்கள் ப உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்கலையா சார் நீங்கள் அவங்கள நல்லாதானே பார்த்துக்கிட்டீங்க ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் இப்போ என்ன சார் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே சார் இல்லை சார் நாங்கள் உதவி பண்ணுறது காசுக்காகவெலாம் இல்லை சார் கவலைப்படாதீங்க ஓகே சார் நாங்களே வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டிகிட்டு வந்துவிட்டு எங்கள் காப்பகத்தில் விட்டிருவோம் சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார் ஓ ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்